எங்கள் பயிர்கள் என்னென்ன பயிர்கள் விற்கிறோம் என்றால் கீரைகள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் கீரைகள் விற்கலாம் முருங்க கீரை மணத்தக்காளி கீரை தண்டு கீரை இது எல்லாமே எல்லா கீரைகளும் பயிர்கள் விற்கலாம் மாநிலங்ககளுக்கு விற்பதற்கான விதிகள் என்னென்னா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு விற்கிறாங்கன்னா அதைப்பத்தி எதும் எனக்கு தெரியாது அதனால் அரசு இடைத்தரகர்கள் என்னென்ன செய்யறாங்க என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது எங்கூர் உள்ளூரில் பயிர்கள் விற்பது மட்டும் தான் எனக்கு தெரியும்